இப்போ நம்ம நம்ம வந்து விளையாட்டு போட்டினு எடுத்துக்கிட்டாலே வந்து மேக்சிமம் வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறது என்னன்னு பார்த்தோன்னா கிரிக்கெட் தான் சொல்வாங்க மேக்சிமம் வந்து கிரிக்கெட்டு தான் அவ்வளோவா பார்ப்பாங்க யங்ஸ்டர்லாம் வந்து கிரிக்கெட் பார்ப்பாங்க அதோடு இல்லாமல் ஐபிஎல் ஐபிஎல் எடுத்துக்கிட்டோன்னால் வந்து சிஎஸ்கே டீமு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனி ஃபேன்ஸ்சும் இருப்பாங்க அதில் எடுத்துக்கிட்டோன்னால் அது வந்து சின்சியராக அது ஒரு இன்ட்ரஸ்ட்டாக பார்ப்பாங்க எல்லாம் இப்போ வந்து ரீசன்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னால் வந்து வேல்டு கப்புக்கு வந்து ஃபைனல்ஸ் வந்துச்சு நம்ம இந்தியா வெசஸ் ஆஸ்திரேலியா வந்துச்சு அதுலேயும் வந்து எல்லாம் வந்து நல்லாதான் பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் வந்து அவங்கள வின் பண்ண முடியல ரோகித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து நல்லா தான் பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு இதில் அவங்க கப்பை அடித்துட்டு போயிட்டாங்க அது நமக்கு கொஞ்சம் வருத்தமாகதான் இருக்கும்